சொல்லுங்கள் ஆமாங்க ஆ சொல்லுங்கள் கத்திரிக்காய் கிலோ அறுபது ரூபாங்க உருளைக் கிழங்கு கிலோ நாற்பது ரூபா கேரட்டு கிலோ ஐம்பது ரூபா இல்லைங்களே இது நைட்டுதான் வந்தது ரெண்டு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி நல்லாயிருக்கும் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க வேணால் வந்து காயை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இதே ரேட்டை பத்து பத்து ரூபா கம்மியாகதான் சொல்லியிருக்கேன் இப்போலாம் காய்கறி வியாபாரம் அதிகம் இல்லையா ரேட்டு அதிகம் இப்போ உங்களுக்காக கம்மியாகதான் சொல்லியிருக்கேன் டோர் டெலிவரி பண்ணுவோம் இப்போ கடையில் ஆள் இல்லை அஞ்சு மணிக்கு மேலே வேண்ணால் வாங்கிக்கலாம் ஆமாங்க அப்புறம் பெட்ரோல் அடிச்சுதான கொண்டாந்து தரணும் அதுக்கு ஐம்பது ரூபா தனியாக வேணுங்க ஆமாமாம் சேர்த்து பெட்ரோலுக்காக ஐம்பது ரூபா சேர்த்து வாங்குவோம் கண்டிப்பாக வாங்கிவிங்கள்ல அப்புறம் போட்டு வச்சு வேஸ்ட் பண்ண மாட்டேங்கள்ல

நம்ப காய்கறி வந்து எல்லாமே ப்ரெஷ்ஷாகதான் இருக்கும் எப்போயுமே ஆ எல்லாம் கவரில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் வந்து கண்டிப்பாக வாங்கிங்க ஆமாம் மறந்துடாதிங்க அப்புறம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இதாட்டம் தான் ஃபோன் பண்ணி வேஸ்ட் ஆயிடும் ஆ சரிங்க கண்டிப்பாக வந்து வாங்கிங்க ம் ம்